கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டு கலை கலை மற்றும் கைவினை பொருள் அந்த இது மாறி வரும் நினைக்கும்மோது கண்டிப்பாக நம்மளோடய ரசனைகளும் மாறி வருது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா மாறி வரும் ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக் முன்னாடி இருந்த பிள்ளைங்களோட ரசனைகள் வேற இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட ரசனை வேற இனி வர போகிற பிள்ளைங்களோட ரசனை வேற அப்படிங்கிற மாதிரி மாறிகிட்டிருக்குது அதையும் மாதிரி இப்போ கவர்மெண்ட்டோட மியூஸியம் அப்படின் பார்க்கும்மோது இது வரைக்கும் இருந்த நம்ம நம்ம உபயோகப்படுத்துன பொருளே மியூஸியம்ல வைக்கிற லெவலுக்கு நம்மளோடய ரசனைகள் வந்து மறைஞ்சி போய்கிட்ருக்கு அப்படின்னே சொல்ல வரலாம் ஸோ அப்போது இருந்து இந்த பிள்ளைங்களுகிட்ட வந்து நம்ம வந்து ரசனைகளை அந்த தாக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அதாவது இதை தான் செய்யணும் இதை அதாவது புடவை கட்டணும் புடவை அணியிறதனால எந்த விதமான மா இதுவும் ஆக போகிறதில்ல அதே மாதிரி வயதுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தோம் அதெல்லாம் கால போக்கில் மறைஞ்சி வந்துக்கிட்ருக்குது அப்படின்னே சொல்லலாம் உடைகளை பெறுத்த பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரசனைகள் மாறி கோ மாறிகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் வந்து சுத்தமாகவே டோட்டலாக இதுக்கு முன்னாடி இருந்த பிள்ளைங்களோட க ரசனைகள் வேற இப்போ இருக்கக்கூடிய ரசனைகள் வேற அப்படிங்கிற மாதிரி போய்ட்ருக்கு அதை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில இருந்தே அதை செஞ்சு வரணும் வீட்டில இருந்தே உணமும் மோ உடைகளை கொஞ்சம் மாற்றி வரணும் அதே மாதிரி மியூஸியம் போகிறது புக்ஸ் படிக்கிறதை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதாகவே நம்ம வந்து ரெகுலர் ப்ராக்டிஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட நம்மளோட கலாச்சாரத்தை அழிக்க முடியாமல் கொஞ்சம் நம்ம காப்பாற்றலாம் அதேமாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலை மற்றும் அந்த கைவினைனை பொருட்கள் வந்து கால போக்கில் வந்து ரொம்பவே மறஞ்சு போய்கிட்ருக்கு அதை வந்து நம்ம மறைய விடாமல் என்ன பண்ணனும்னா கொஞ்சம் காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அதற்கான சின்ன சின்ன தொகைகளை நம்ம வந்து செலவு பண்ணி அவங்களுக்கு அந்த க அந்த கைவினை பொருட்கள் செய்கிறவுங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பொருள் வாங்கி நம்ம அழகு சார்ந்தம்மா யூஸ் பண்ணனும் அழகு சாதனத்துக்கு சைனா பொருளையும் அமெரிக்கா பொருளையும் நம்ம பொருட்களை கை விட்டுட்டு நம்மளோட அந்த மண் பானைகள்ல செய்யப்பட்ட பொருளை வந்து நம்ம உபயோகப்படுத்தனும் வீட்டில அழகு பொருளுக்கு வைக்கக்கூடிய ஜாடியாக இருக்கட்டும் எல்லாமே மண் பானைகள்ல செஞ்ச பொருளை வந்து நம்ம வைக்கலாம் அது நமக்கு எவ்வளோவோ வந்து இது அந்த பொருளை ஒப்பிடும்மோது இந்து எவ்வளோவோ நூறு மடங்கு மேலே அழகு இருக்குது ஆனால் அந்த அழகை ரசிக்கக்கூடிய ரசனைகள் தான் நம்மக்கிட்ட இல்லாமல் மறஞ்கு போய்கிட்ருக்கு அதனால அந்த மண் ப அந்த மண் பானைகள்ல செய்யப்பட்ட பொருட்களை அழகு சாதனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த பொருட்களை கொண்டு நம்ம சமையல் ப சமையல் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி காலத் இருந்தவங்க எதை பயன்படுத்தி பண்ணாங்களோ அதையே நம்மளும் பண்ணோம் அப்படின்னா ஸோ வா வாழ்க்கைக்கும் நல்லது அவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் நம்மளோட உடல் ரீதியாக பார்க்கும்மோது அதில் எவ்வளோவோ எவ்வளோவோ பல பல பல பல வகையிலேயும் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ப்ரோட்டீனாக இருக்கட்டும் ஐயனாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு அது கிடைக்குது அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்லிக்கிறேன்